இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து ரெண்டு ஆறு ஏழு இரண்டாயிரத்து ரெண்டு பத்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஐந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று